இப்போ வந்து வீட்டு தோட்டமெல்லாம் நீங்கள் செடி போடுற அப்படின்னா அதுக்கு வந்து வீட்டில் ஆடோ மாடோ இருந்துச்சுனா அந்த சாணத்தை கொண்டு போடலாம் இல்லைனா விலைக்கி வாங்கி கொண்டு வந்து போடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் ஒரு செடி வளரணுன்னா அதுக்கு சத்துமான பொருளுகள்லாம் வேணும் இல்லைங்க சத்துமான பொருளுன்னா சாணி ஆட்டாம்புழுக்கை இது வரும் அது நோய் பிடிச்சிதுன்னா அதுக்கு தனியாக மருந்து அடிக்கவும் வேணும் காசு தேவைப்படத்தான் செய்யும்ங்க அப்போ மனுஷனே நல்லா இருக்கிறதில்ல அப்பறம் செடிக்கு நோய் வந்தால் அப்போது அதுக்கு தனியாக மருந்து எல்லாம் வாங்கி அடிக்கத்தான் செய்ய முடியும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பெரிய இடமா இருந்துச்சுன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ மருந்து கண்டிப்பாக செடிக்கு நோய் வந்தால் நம்ம ஆஸ்பித்திரிக்கு போகிற மாதிரி அதுக்கு மருந்து அடிக்கும் சூழ்நிலை வந்தால் மருந்து அடித்து தான் தீரணும் அந்த மாதிரி தான் சூழ்நிலை செடியும் அப்படி தான் மனுஷங்களும் அப்படி தான்ங்க அது எல்லாம் அப்படி தான் செய்ய முடியும் வேறு ஒன்றும் செய்ய முடியாது